என் வாழ்க்கையில வந்து சொந்தம் பந்தத்தை வந்து நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் காசு இருந்தால் சொந்தம் பந்தம் வந்து நம்மளை கூடி வந்து எல்லாமே இருக்காங்க காசு இல்லைன்னா நம்ம சொந்தம் பந்தம் வந்து யாருமே நம்மளை வந்து சொந்தமாக பார்த்துக்கறது கிடையாது நம்ம ஒரு கஷ்டோன்னு வரும் போது தான் நம்மக்கிட்ட எல்லோருமே வர்றாங்க நம்ம ஒரு சந்தோஷம் நம்ம கஷ்டமா இருக்கும் போது அவங்கள நம்மளை யாரும் கண்டுக்கிறது கிடையாது அப்பறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வந்து மெயின் வந்து நம்மளுக்கு பணம் முக்கியம் பணம் இருந்தால் தான் நம்ம வந்து சம்பாதிச்சு நல்லபடியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு நம்ம வந்து போக முடியும் இதுலேயே வந்து பார்த்தீங்களான்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து நம்ம நம்ம லைஃபில் வந்து வே ஒரு ஒரு தொழில் வந்து இருக்கணும் ஒரு வேலைல வந்து நம்ம நிரந்தரமா நம்ம நிற்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி நம்மக்கிட்ட இருக்கணும் குடும்பத்தை அப்போ தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு போக முடியும் நல்லவிதமாக பாசிட்டிவாக வந்து எல்லோருமே நம்மக்கிட்ட கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம தொழில்ல வந்து நம்ப எல்லாத்தோணும் புரிஞ்சிக்க முடியும் வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம்னா சொந்தம் பந்தம் காசு பணம் இதெல்லாமே நிரந்தரம் நம்மளுக்கு வந்து முக்கியம் முக்கியமானது நம்ம காசு இருந்தால் சொந்தம் வரும் காசு இல்லைன்னா சொந்தம் வராது அவ்வளோ தான் இதில் வந்து நான் புரிஞ்சிக்கிறது வந்து என்னன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நாலு பேரு இருக்காங்க பணம் இல்லைன்னா நாலு பேர் வர்றதில்லை இது தான் இது தான் மெயினு மற்ற இடத்துலேலாம் பார்த்தீங்களான்னா எல்லோருக்குமே வந்து இது இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந் நம்ம வந்து பேசுகிறது கிடையாது நம்ம வந்து முக்கியமானது வந்துனால் இது தான் நம்மளுக்கு வந்து பணம் சந்தோஷம் வாழ்க்க இதெல்லாமே வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நாம் வேலை செய்கிறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எல்லோரும் நம்ம மனசாட்சி போயிட்டிருந்தா தான் ஒரு இடத்துல நம்ம நிம்மதியாக நம்ம வந்து வேலை செஞ்சு நம்ம லாஸ்ட் வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றி நம்ம வந்து எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு போக முடியும் இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னால் நம்மளுக்கு மெயின் வந்து வேலை சாப்பாடு வீடு தங்க வீடு இருக்க இடம் நம்ம வந்து போயிட்டு வர வண்டி இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது காசு இல்லைன்னா நம்ம கையில் ஒன்றுமே பண்ண முடியாது பணம் வந்து மெயினு வாழ்க்கையில புரிஞ்சிக்கிறது என்றைக்குமே ஒரே விஷயம் தான் பணம் பணம் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பொழைக்க முடியும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வாழ முடியும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இருந்துட்டு கண்டிப்பாக போக முடியும் இது தான் மெயினு